எனக்கு பிடித்த மாநிலம் கேரளா கேரளாவில் இயற்கை தோட்டங்கள் அருமையாக இருக்கும் அடுத்தது எப்படின்னு கேட்டீன்னால் அங்கே வந்து மலைகள் மலைகள் சார்ந்த புல்வெளிகள் புல்வெளிகளுக்கு அடுத்தது அங்கே உள்ள பூக்கள் தோட்டங்கள் நிறைந்திருக்கும் அந்த தோட்டம் செய்ற ஆட்களெலாம் வந்து இப்போ டெய்லி வேலை செஞ்சு தோட்டங்களெலாம் பாதுகாத்து வச்சுருப்பாங்க இயற்கையில் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு பரவசமாக இருக்கும் அடுத்தது என்னனு கேட்டீங்கன்னால் அங்கே வந்து ஊட்டி கொடைக்கானல் இதுமாதிரிலாம் நம்ம போய் இங்கே அங்கே வந்து கூலிங்கு குளிர் ப குளிர் பிரசவம் பிரதேசம் அது இங்கே வந்து ஹீட்டு வெயில் பிரதேசம் இப்போ குளிருங்கிறதுனால அங்கே விரும்பி போயிட்டு வருவாங்க அந்த சீசனில் போகிற கால கட்டத்தில் அங்கே எல்லாத்தையும் சுற்றிப் பார்க்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் ரெண்டா பார்க்கறதுக்கு இதமாகவும் இருக்கும் அங்கே உள்ள மக்கள் வாழ்க்கையும் வாழ வாழ்க்கையை வந்து இப்போ நமக்கு நம்மளை தோணும் தோற்றமாக தெரியும் அடுத்தது அங்கே பேச்சு வார்த்தைகள் எல்லாமே தமிழ் சேர்ந்திருக்கும் கலந்திருக்கும் கேரளா மாநிலத்தில் தமிழ் கலந்த வார்த்தைதான் அதிகமாக இருக்கும் அங்கே உணவுகளும் வந்து நல்லமாதிரியான உணவுகளை நமக்குத் தருவாங்க பழக்க வழக்கம் நல்லமா இருக்கும் பழகறதுக்கு நல்லா இருப்பாங்க